ஆமாம்ங்க நீங்கள் ஓகேங்க ஆ பண்ணிக்கலாங்க நம்பர் எப்படிங் கிடச்சிது யாராச்சுட்ட வாங்குனிங்களா ஓ சரி சரிங்க ஓகே ஓகே அவரு எந்த ஊருங்க அவரு ஓ சரி சரி ஓகே ஓகேங்க ஓகேங்க நீங்கள் என்ன இப்ப தான் வீடு கட்டப் போகறீங்களா இல்லை ஆல்ரெடி கட்டிற்கிங்களா ஓகே ஓகேங்க ஓ சரி ஓகே ஓகேங்க ஓகேக்கே டார்ச் வீடுங்களா இல்லை சிம்ட்அட்டைங்களா இப்போ ஏழடி காங்கிரெட்டு போட்டுருக்காங்ளா இல்லை மேல் காங்கரட்டா போட்டாங்களா உங்களுது ஓகே ஓகேங்க ஓகேங்க எங்கே மாடிங்களா டபுள் மாடிங்களா இல்லை சிங்கிள் மாடிதானுங்களா ஓ செ ஓகே நீங்கள் எத்தனை ரூமுன்னு சொன்னிங்கனா அப்படியே நோட் பண்ணிக்கிட்டுங்களா ஓகேங்க ஓகேங்க ஓ சரி சரிங்க ஓகேங்க ஓகே ஓகேங்க ஹாலு கிடையாதுங்குளா ஆ செ ஒரு எல்லா ரூம்க்கு ஒவ்வொரு ஃபேன் போட்டால் போதுங்களா இல்லை எந்த மாரி ஃபேன் பண்ணனுங்க இதெல்லாம் ஓகே ஓகேங்க ஏசியெல்லாம் ஓகேங்க ஓ சரி ஓகே ஓகேங்க கரண்ட்டு கம்பம் எல்லா பக்கமாக இருக்குங்களா இல்லை தூரமாக இருக்குங்களா உங்கள் வீட்டுக்கு பக்தால ஓகே ஓகேங்க ஓகே ஓகே ஓகேங்க சார் ஓகே ஓகே பண்ணிக்கலாங்க இப்போ மேலே காங்கரெட் போடுமோது அந்த ஓஸ் சேர்க்கும்மோது மட்டும் கூப்பிறீங்களா நாங்கள் ஒன்ஸ் வந்து ஓஸு வச்சுட்டு எல்லா பார்த்துக்கறோம் எப்படி எப்படி இருக்கு அப்படின்ட்டு ஆ பொருள் எல்லா நீங்கள் வாங்கி தர மாதிரியாக இல்லை நாங்களே போட்டுக்கட்டுங்களா நாங்கள் போட்டுக்கறோம் அப்படின்னா அங்கே ஓஸ் ரேட்டில் கொஞ்சம் ரேட்டு கொஞ்சம் கம்மியாக வாங்குவோம் அதே நீங்கள் வாங்கி தர்னா உங்கள் ஓகே உங்கள் தெரிஞ்ச கடையாக எதாவதும் கட இருந்தா கூட நீங்கள் வாங்கி தந்தால் ஓகே நாங்கள் வந்து கூட்டிகிட்டு வந்து பண்ணிக்கிறோம் ஓ சரி ஓகே ஓகேங்க போர் குழி அந்த மாரி எதாவது இருக்குதா மேலே தொட்டி வைக்கறமாரி எதாவது ப்ளான் கீது இருக்குங்களா அது திறந்திங்கனா அதுக்கு சொந்தமாக நாங்கள் பண்ணி தரோம் பண்ணிக்கலாம் அதுனால தான் போர்க்குழியில் ஓஸெல்லாம் போட்டுருக்குங்கள அது நாங்கள் தான் இறக்கணுங்களா எல்லாமே ஓ அதாவது எல்லா வேலையும் நாங்கள் தான் ஃபுல்லாக பண்ணனும் கர்ட்டுங்களா ஆ சரி ஓகே ஓகேங்க சரி பண்ணிக்கலாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க நாங்கள் வந்து நீங்கள் காங்கரெட் போடுறக்கு ஒரு டூ டேஸ்க்கு முன்னாடி மட்டும் கால் பண்ணுங்கள் நாங்கள் வந்து பார்த்துட்டு எல்லா பண்ணி தந்துடுறோம் ஓகேங்களா அதை நாங்கள் பண்ணம்மோதாங்க தெரியும் இப்போ சொல்ல முடியாது எல்லாமே நான் எல்லா பட்ஜட்ல தான் பண்ணித் தரோம் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க உங்கள் நேமுங்க சத்தியப்பிரியாங்களா ஊர் நேம் என்ன சொன்னிங்க ஆ சரி ஓகேங்க காங்கரெட் போடுறக்கு ரெண் நாள்க்கு முன்னாடி கால் பண்ணுங்கள் வந்து பார்த்துக்கிலாம் ஓகேங்களா ம் சரி ஓகேங்க